நான் இந்த மாதிரி குர்திஸ் வந்து ஆன்லைனில் ஆடர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கூட எதிர் பார்க்கல உண்மையாக ஏன்னால் அந்தளவுக்கு ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு கலர் நான் எப்படி எக்ஸ்பக்ட் பண்ணிணனோ அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கூட அது நெகட்டிவ் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை எப்பவுமே கடைகளில் நேரடியாக போய் எடுத்துதான் பழக்கம் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆட்ரு பண்ணிணது கிடையாது நான் ஃபஸ்ட் டைம் ஆடர் பண்ணப்பவே இவ்வளோ பாசிட்டிவாக எனக்கு கமெண்ட் என்னால் என் பாசிட்டிவாக கொடுத்ததுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பக்ட் பண்ணி பார்க்கல ரொம்ப நல்லா இருந்துச்சு மெட்டீரியல்